மீன்பிடி தொழிலுக்கு ஒரு சிறந்த தொழில் தான் எங்களுக்கு அது ஒரு நல்ல தொழிலு ஆனால் அதுக்கு தேவையானது வந்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு மாதம் தோறும் மானியமாக எண்ணெய் தராங்க மண்ணெய் தராங்க பெட்ரோல் தராங்க இன்னுமா கடலில் ஏதாவது யாராதுக்கு உயிர் சேதம் ஆகிட்டுன்னா அவங்க உடனே அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் இப்படி நிதிஉதவி செய்வாங்க ஆனால் எங்களுக்கு இன்னுமாக அந்த கவர்மெண்ட்டு நிறைய உதவி செய்யணும் ஆனால் அதிகளவில் இல்லை ஏதோ அப்போது அப்போது எங்களுடைய தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க அது ஒரு சிறந்த தொழில் எங்களுக்கு ஒரு நல்ல தொழிலு எப்போ வேணாலுமே எங்களுக்கு அந்த தொழிலு ஒரு அருமையான தொழிலு எப்போதுமே எங்களுக்கு அரசாங்க உதவி தேவைப்படும் திடீரென்னு சுனாமி வெள்ளம் அந்த மாதிரி வந்துவிட்ன்னா கூட எங்களுக்கு கவர்மெண்ட்டு உதவி செய்யணும் ஆனால் அதிகமாக செய்யமாட்டாங்க அவங்களால் என்ட்டது கொஞ்சம் தான் தர்றாங்க இன்னும் எங்களுக்கு கண் போதாது அந்த நிதி உதவியெல்லாம் போதாது நிறைய தர்றணும் அப்புறம் ஏப்ரல் மேயில் வந்து எங்களுக்கு மீன்பிடி போகமுடியாது கடலுக்கு செல்ல முடியாத காரணத்துனால் அவங்க கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு இவ்வளோனுன்னு ஒரு ரெண்டு மாத சாப்பாட்டுக்கு தருவாங்க